எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச கேம் எது அப்படின்னு பார்த்தா ஹீரோ சிமிலேட்டர் கேம் தான் இந்த கேம் வந்து என்னாது ஒரு ஜாப் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி உள்ள கேமு அந்த கேமில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ டிரக்கு இருக்கும் இன்னோரு ஒரு கன்டெய்னர் இருக்கும் அந்த டிரக்கு வந்து அந்த கன்டெய்னரோட ஃபிக்ஸ் ஆகி அதில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும் எக்சாம்புலுக்கு இப்போ வந்து ஒரு பொட்டேட்டோ டொமேட்டோ அந்த மாதிரி கேக்கு அந்த மாதிரில்லாம் இருக்குன்னால் அப்புறம் ட்ராக்டரு இந்த மாதிரில்லாம் கொண்டு போய் ஒரு இடத்துல இருந்து இன்னோரு இடத்துக்கு டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த டெலிவரி பண்ணணும்போது நமக்கு வந்து அதில் மணி கொடுப்பாங்க அந்த மாதிரி மணி சேர்த்துக்கிட்டே போகிறது இது வந்து ஒரு ஜாப்பு அந்த மாதிரி கேம் தான் இருக்கும் இது வந்து ரியலிஸ்டிக்கா ஒரு என்ன ஹீரோ டிரக்கை ஓட்டுற மாதிரி உள்ள ஒரு கேமு இதில் வந்து நிறையா டைப் ஆஃப் டிரக்லாம் இருக்கும் என்னென்ன டிரக்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தோம்னா ஃபர்ஸ்டு வந்து ஸ்கேனியா அதுக்கப்புறம் வந்து ரெனால்ட்டு ஓல்வோ இந்த மாதிரி ரியல் லைஃப்பில் உள்ள எல்லா லாரி வகைகளுமே இந்த கேமில் வந்து இருக்கும் இது வந்து என்னது யூகே யுனிடட் கிங்டமு அதுக்கப்புறம் வந்து வேறு பாரிஸு அந்த மாதிரி பிளேஸிலலாம் ஓட்டுற மாதிரி லண்டன் அந்த மாதிரி ஒரிஜினல் பிளேஸ்லாம் இந்த கேமில் கொடுத்துருப்பாங்க அதனால இந்த கேம் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும் அந்த கேம் வந்து பிளே ஸ்டேஷனு அப்புறம் ஜாய் ஸ்டிக்கு ஸ்டியரிங் வீலு அந்த மாதிரி ப்ராடக்ட் வச்சு விளையாடினா இன்னும் ரியலிஸ்டிக்கா இருக்கும் ரியலாக நம்ம டிரைவ் பண்ணுற மாதிரி இருக்கிற கேமு இந்த கேமு இதில் வந்து அப்புறம் அந்த டிராஃபிக் லைட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க நம்ம அந்த டிராஃபிக் லைட்டில் வந்து நிற்காம லாரி ஓட்டிட்டு போனோம்னா அதில் ஃபைன் போடுவாங்க அதுக்கப்புறம் வந்து வேறு எதுவும் மற்ற வாகனங்களை நம்ம இடித்து ஓட்டினாலும் ஃபைன் போடுவாங்க அந்த மாதிரி ரியலாக நம்ம டிர டிரைவிங் பண்ணோம்னால் எப்படி இருக்குமோ அதை மா அதை பேஸ் பண்ணிதான் அந்த கேம் வந்து உருவாக்கியிருப்பாங்க அந்த கேமில் வந்து இன்டீரியர் எல்லாமே நல்லா சூப்பராக இருக்கும் அந்த கேம் வந்து விளையாடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் அந்த கேம் தான் எங்கள் வீட்டுக்குப் போனால் டெய்லி விளாண்டுக்கிட்டு இருப்பேன் எப்படியும் ஒரு நாளைக்கு பாதி மணி நேரம் இந்த கேம் தான் நான் விளாண்டுக்கிட்டு இருப்பேன் நல்லா அவ்வளவுக்கு ரியலாக இருக்கும் அந்த கேம்குள்ளேயே வந்து நம்ம பாட்டு எல்லாமே செட் பண்ணிக்கலாம் அது இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச தமிழ் பாட்டுலாம் கூட செட் பண்ணிக்கலாம் செட் பண்ணிக்கிட்டு நம்ம பாட்டை கேட்டுக்கிட்டே ரியலாக லாரி ஓட்டுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கேமு இந்த கேம்குள்ளே வந்து நம்ம தினைக்கும் பணம் சம்பாதிக்குற மாதிரி இருக்கும் ஆனால் நெஜத்தில் இல்லை அந்த கேமில் நம்ம பணம் சம்பாதிக்கலாம் அந்த கேம் ஓட்டும்போது நம்ம புதுசாகவும் சொந்தமாக டிரக்கும் அந்த கேமில் வாங்கிக்கிறலாம் அந்த மாதிரி அதில் வந்து அந்த கேமில் வந்து லோனு அந்த மாதிரிலாம் வா பேங்க்லேருந்து வாங்கிக்கின்ற மாதிரிலாம் அந்த ஆப்சனெலாம் இருக்கும் நம்ம வந்து லோன் வாங்கி நம்ம டிரக் எடுத்து நம்ம சேல் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும் இந்த மாதிரி டிரக்கு ஸ்பீடாக போனால் இந்த மாதிரி ஸ்பீடு கேமரா அதெல்லாம் இருக்கும் அதனால நம்ம ஸ்பீடாக போனால் ஸ்பீடிங் கேமரா மூலமாவும் நமக்கு ஃபைன் போடுவாங்க இந்த மாதிரி போகிறனால ரொம்ப ரியாலிஸ்டிக்கு டிரைவிங்காக இருக்கும் இந்த கேம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கேமு நிறையா பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே இந்த கேம் தான் விளையாடுவாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச கேமு நான் இன்று வரையும் இந்த கேம் விளையாண்டுக்கிட்டுதான் இருக்கேன் இந்த கேமில் வேறு என்ன ஸ்பெசிஃபிக்கேசன்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தோம்னா இன்டீரியராக உள்ளே உட்காந்தும் ஓட்டலாம் வெளியே அவுட்லுக் பார்த்தும் ஓட்டலாம் அப்புறம் வந்து நிறையா மார்ட்ஸு இதெல்லாம் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம் அந்த கேமில் வந்து இப்போ நம்ம லாரி தான் ஓட்டணுன்னு இல்லை நிறையா வெவ்வேறு மாதிரி இது கார் ஓட்டுற மாதிரி அதுக்கப்புறம் வந்து பஸ் ஓட்டுற மாதிரி இந்த மாதிரி நிறையா இது இருக்கும் அந்த கேம் வந்து ஹீரோ டிரக் சிமிலேட்டருன்னு ஒரு வெப்சைட்டிலயே போயிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதில் ரொம்ப சூப்பரான ஒரு கேமு இந்த கேம் வந்து ரொம்ப ரியாலிஸ்டிக் டிரைவிங்காகவே இருக்கும் இது கியர் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும் ஆக்சிலேட்டர் ப்ரேக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு பிடிச்சது ஒரு பெஸ்ட்டு கேம் ஹீரோ டிரக் சிமிலேட்டர் தான்